ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்கள் ஆ ஆ ஆமாம் ஜாபுக்கு அப்ளே பண்ணியிருந்தேங்க ஆ சொல்லுங்கள் என் பேயரு மாதுங்க எஸ் மாது தருமபுரி மாவட்டம் அரூருங்க என்னுடைய நேட்டிவ்வு சும்மா ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்லை ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு நான் முதல்ல ஒரு கம்பெனி நான் ஐடிஐ சைபர் டெக்குன்னு புனே பேஸ்டு கம்பெனி அது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் நான் நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க பாஸ்ட் அவுட் வந்து டூ தௌசண்ட் செவன் ஆமாம் ம் ம் ம் அது நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தேங்க ஐடியில் வந்து இப்போ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு நான் ஐடியில் ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் நான் ம் பி எல் எஸ் க்யூ எல் டெவலப்பருக்கு ம் ம் விப்ரோலிங்களா விப்ரோவில் சரிங்க ஆ ஆமாம்

நான் ஏற்கனவே நான் சாப்ட்வேர் டெவலப்பராக தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் நான் ம் ம் ம் ம் தெரியும் ஆ தெரியும் அவர்னஸ் இருக்குது ஆ

இல்லை பேக்கேஜ் தெரியாது என்னென்னு தெரியாது அதுக்காக நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் கேட்போம்

ம் சரிங்க ஆ ம் சரிங்க ம் ம் ஆ டென் லேக்ஸுங்க பத்தா ஆமாம் டென் லேக்ஸ் பர் ஆனம் ஆ

ம் சரிங்க ஆ சரி ஓகே ம் ம் ஓகேங்க சரி ஓகே தாங்க ம் ம் சரி ஓக் சரிங்க ஆ ஓக் ஓகே தேங்க்ஸ்